மேம் நான் அடையாரில் உள்ள ரீனா ரெஸ்ட்டாரெண்ட்டுங்களா மேம் என் நேம் ஸ்ரீலதா நான் போரூர்லந்து பேசுகிறேன் மேம் உங்கள் ரெஸ்ட்டாரெண்ட்டில் இன்னிக்கு என்ன மேம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கு முளால் இருக்கா மேம் முளால்

ஓகே மேம் என்ன ரேட்டு வரும் முளால் ஓகே மேம் அப்புறோம் நண்டு ஃப்ரைலாம் என்ன ரேட் மேம் வருது ஓகே மேம் அப்போ எனக்கு ஒய்ட் ரைஸ் வித்து பெப்பர் ரசம் அதோட நண்டு ஃப்ரை இது மூணுத்தையும் நோட் பண்ணிங்க இது மூணுத்துக்கும் எவ்வளோ மேம் சார்ஜ் ஆகும் சிக்ஸ் ஹண்ட்ரடா மேம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆட்ரு பண்ணுறதுனால எதுவும் டிஸ்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்கா ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜா மேம் ஓகே மேம் இப்போ இப்போ நீங்களே டெலிவரி பண்ணிடுவீங்களா ஆ மேம் ஃபாட்டி ஃபைவ் முகலிவாக்கம் மெயின் ரோடு

ஓகே மேம் எப்படி நான் இப்போ ஜிபேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா அமௌன்ட்டை இதானே மேம் வாட்ஸ்அப் நம்பரு ஓகே மேம் நான் இந்த நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்றேன் அமௌன்ட்டை ஓகே மேம் நல்லாயிருக்கும்ல மேம் ஐட்டம்ஸ்லாம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்